தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து டீ கேக்கிறாங்க நான் கடக்காரருக்கிட்ட போனேன் டீ கடைக்காரன்கிட்ட போனேன் கடகாரருக்கிட்ட சொன்னேன் இப்படி இருபது பேர் டீ கேக்கிறாங்க நல்லா சூடாக ஆறத்துக்கு இல்லாம சூடாக நல்லா ஒரு இருபது டீ வ வெச்சிக்குடு அப்படின்னு அவங்க வந்து யோசித்து பார்த்துட்டு சரி தாரேன் அப்படின்னாப்புல ஒரு இருபது டீ ஆகிற மாதிரி ஒரு கூலிங்கா சாப்பிட்ற ட இது கப்பு மாதிரி அதில் வெச்சி கொடுத்தாங்க அது ரெண்டு மணி நேரம் தாங்கும் அப்படினாங்க அதனால அத வெச்சி கொடுத்துட்டு அது டீ கொண்டுப்போய் ஊத்திவிட்டு திரும்பி கொண்ணாந்து கொடுத்துட்டேன்